நான் வெளியூருக்கு போகணும் நான் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அதனால் ஜாபுக்கு ஆஃபர் கிடச்சிருக்கு அதனால் வந்து நான் ட்ரெயினில் தான் போயாகணும் நைட்டு ரொம்ப இருட்டாயிடுச்சி ஸோ அதனால் நான் வந்து என்கிட்ட வண்டியும் இல்லை அதனால் நான் ஆட்டோ வந்து கேட்கலானு சொல்லிகிட்டு நான் பக்கத்து வீட்லெலாம் போய் கேட்டுட்ருந்தேன் அவங்க ஆட்டோலாம் எதுவும் இல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ஒரு பத்து பத்து மீட்டர் தள்ளி போயிட்டு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஆட்டோ நம்பர் கொடுத்தாங்க அந்த ஆட்டோ நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் போகணும் நான் சென்னைக்கு போகணும் அதனால் இப்போ ட்ரெயினு இருக்குது எனக்கு நான் ட்ரெயின் பிடிச்சி போகணும் சேலத்துலேருந்து ட்ரெயின் பிடிச்சி போனால் தான் நான் போக முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் கொஞ்சம் சீக்கரமாக போங்க சீக்கரமாக போனால் தான் நான் ட்ரெயினை பிடிக்க முடியுன்னு சொல்லிகிட்டு நான் போனேன் ஆட்டோவில் நான் ஏறி போயிட்டே இருந்த போது ஆட்டோ திடீர்னு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போனுச்சு ஆனால் ஆஃப் ஆகிடுச்சி ஆட்டோ ஏன் ஆட்டோ ஆஃப் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த கேட்டேன் அவங்கள்ட்ட ஆட்டோ ஓட்டுறவங்கள்ட்ட அவங்க வந்து இல்லைமா ஒழுங்காக சர்வீஸுக்கு விடலை அதனால் ஆஃப் ஆகிடுச்சி நீங்கள் இல்லைனா வேறே எதனா வண்டியில் பிடிச்சி போங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கபபுறமேட்டுக்கு அங்கே எதுனா வண்டி இருக்குமா வருமான்னு கேட்டேன் அதே மாரி பக்கத்துலேயே ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களை ஆட்டோக்காரர் நின்று இவர அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட வண்டியில் அனுப்பி விட்டாங்க காரு புக் பண்ணி அந்த காரில் நான் போயிட்டு போக வேண்டிய நேரத்தில் நானு கரெக்டாக நான் போய் சேர்ந்துட்டேன் நான் அதுக்கப்புறமேட்டுக்கு சேலம் போயிட்டு பஸில் ட்ரெயினு ஏறிகிட்டு ட்ரெயினில் இருந்து நான் போகிற இடத்துல சென்னைக்கு போயிட்டேன் நான் வந்து ஏறுன இடம் வந்து சேலம் நான் வந்து இறங்குன இடம் வந்து சென்னை